நான் நிறைய உணவை சமைச்சிருக்கேன் ஆரம்பத்திலேருந்து நிறையா தோசை டீ தக்காளி சாதம் டொமேட்டோ ரைஸ் பொட்டேட்டோ ரைஸ் க்ரீன் லீஃப் ரைஸ் அது மாதிரி நிறையா இதை சமைச்சிருக்கேன் அது ஏன் நம்மளுக்குன்னா அந்த ஒரு உணவு வந்து ரொம்ப டேஸ்ட்டாயிருக்கும் அதை எப்படியாச்சும் நம்ம கற்றுக்கணுன்ருக்கும்ல அது மாதிரி இப்போ வந்து சிக்கன் ரைஸு எடுத்துக்கிட்டால் அந்த சிக்கனை பார்த்தாலே ஆசையாகருக்கும் ஸோ நம்ம அதை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்போம்ல அந்தமாரி ஏதாச்சும் ஒன்று இது பண்ணி சாப்பிடுக்கறது தான் அது ரொம்ப அதனால் தான் நம்மளே அது தூண்டுது அந்த மாதிரி எப்படியாச்சும் நம்மளும் இந்தமாரி செஞ்சு சமைச்சிக்கணுமே நம்மளும் இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்ணுமே அப்படின்லாம் நம்மளை அதான் இது பண்ண வைக்கிது அது தான் சாப்பிட்டு ஓகே நம்மளும் இதே எப்படியாச்சும் ட்ரை பண்ணணும் நம்மளுக்கு இதை மாரி ஆசை இருக்கே நம்ம செஞ்சு சாப்பிடா நம்மளால் எதுக்கு வெளில வாங்கிட்டு நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் அதை மாதிரி நிறையா இருக்கும் அது தான் அது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக வரும்